நிறைய சமூக ஊடகங்களில் நிறைய சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஷாம்ப்பு வந்துகிட்டு வாங்கியிருந்தேன் அந்த ஷாம்புவோடய பெயர வந்து நான் இங்கே குறிப்பிட விரும்பல அந்த ஷாம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்குது பயன்படுத்துனவொன்னே தலையில் இருக்கற தேவையில்லாத அழுக்குகள் மற்றும் தேவையில்லாத எண்ணெய்களை வந்து அது வந்து அகற்றிடுது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அந்த ஷாம்பு வந்து விற்றாங்க ஆனால் வாங்கி பயன்படுத்துனப்ப அந்தமாதிரி எதுவுமே நடந்ததாக எனக்கு தெரியல முன்ன இருந்ததை விட முடி வந்துட்டு இன்னும் வந்துட்டு கரடுமுரடாக ஆனது அது வந்து முடியோடய ஒரு தன்மையைவே வந்து மாற்றிட்டுருக்க மாதிரி நான் வந்து உணர்ந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷாம்பு வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்து வந்துவிட்டேன் அதுக்கப்புறந்தான் அந்த ஷாம்புவோடய என்னென்ன பொருட்களை வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு இன்க்ரீடியண்ட்ஸை செக் பண்ணும் போது அதில் வந்து சல்ஃபேட் பேரபன் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நிறைய பயன்படுத்திருக்காங்க அதோடு வந்துட்டு இந்த ஷாம்புவை விளம்பரப்படுத்துனவங்க வந்துட்டு இந்த மாதிரி பொருட்கள் ஷாம்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்து விளம்பரப்படுத்தினாங்க இந்த மாதிரி வந்துட்டு மக்களை வந்துட்டு பொய்யான தகவல்களை சொல்லி அவங்களை வந்து ஏமாற்றறது வந்து முதல்ல இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர்ஸ் வந்து நிறுத்தணும் அதே மாதிரி மக்களுமே வந்துட்டு என்னை மாதிரி ஏமாறாமல் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா மூணு இல்லைன்னா நாலு தடவ கூட சரி பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா வாங்கினதுக்கப்பறம் காசு நஷ்டமாகப் போகிறது உங்களுக்கு தான் இதை வந்து கருத்தில் கொண்டுட்டு அடுத்த முற நீங்கள் பொருள் வாங்கும் போது தயவுசெஞ்சு செக் பண்ணி வாங்குங்க இந்த ஷாம்புவை வந்து நான் இதுக்கு மேலே பயன்படுத்தப் போகிறது இல்லை